வீடியோ கேம் வீடியோ கேம் வந்து நான் சின்ன வயதில் நிறைய விளையாண்டுருக்கேன் எனக்கு வந்து அந்த ஒரு நாலாவது அஞ்சாவது வரைக்கும் அந்த வீடியோ கேம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜாய்ஸ்டிக் தான் அந்த டிவியோடு கனெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம விளையாட்லாம் அது ரொம்ப நல்ல ஒரு நல்ல தருணம் அதெல்லாம் சின்ன வயதுலேருந்து அந்த கேம்லாம் விளையாண்டு ஜாலியாக இருந்துருக்கோம் இப்போது வந்து பெருசாக தான் அதெல்லாம் அது தெரியுது கேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நிறைய கேம் இருக்குது உதாரணத்துக்கு வந்து அந்த டிராகன் பால்னு ஒரு கேம்மு அந்த கேம் வந்து ரொம்ப சின் நல்லா இருக்கும் அந்த ஒரு ஒரு பொம்மை இருக்கும் அந்த ஒரு பொம்மை வந்து ஒரு கெட்ட பொம்மையை போய் கொல்லும் அதை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணனும் அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த கேம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இருக்கிற மொபைல் ஃபோன் விட அந்த கேம்லாம் ரொம்ப நல்லா நல்லது அந்த கேம்மு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிக்ட்லாம் ஆக மாட்டோம் ஆனால் விளையாட்லாம் விளையாட்றதுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பொருள் இந்த வீடியோ கேம்லாம் பார்த்துட்டீங்கன்னா இப்போது வந்து எங்கள் என்னோடய சின்ன வயதில் எல்லாம் அப்போது வந்து ஃபேமஸ் ஆனது வந்து ரோம் ரோமியோன்னு ஒரு கேம் இருந்துச்சு இந்த கேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போது வந்து நாலு கேரக்டர் இருக்கும் அதை நாம் கேரக்டரை செலெக்ட் பண்ணி அந்த கேம்மு கேமுக்குள்ளே எண்ட்டர் ஆகி சர்வே பண்ணி அதெலாம் வச்சு விளையாட்லாம் அது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கும் அந்த லெஃப்ட்டில் வந்து நாலு பட்டன் இருக்கும் ரைட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பட்டன் இருக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணி அந்த பொம்மையை நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோமோ அந்த அந்த கொண்டு போகிற தூரத்துக்கு அதுவும் வரும் அது வச்சு நம்ம ஒரு மைண்டுலாம் ரிலாக்ஸ் ஆகி அதில் அந்த கேம்லாம் விளையாட்லாம் அதை பற்றி நம்ம அந்த வீடியோ இந்த வீடியோ கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லது இப்போது இருக்கிற மொபைல் ஃபோன் விட அதெல்லாம் ரொம்ப நல்ல கேம்ஸ் அதெல்லாம் எங்கிட்ட அப்போது வந்து இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கும் ஜாய்ஸ்டிக்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விதமான பொருளாக தான் இருக்கும் கேம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆன கேம்மாக தான் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிட்ட டிராகன் பாலு அந்த டிரா ஐ டிராகன் ஐஸ்லாண்டு இந்த டிராகன் ஐஸ்லாண்ட் கேம்லாம் பார்த்துட்டீங்கன்னா இப்போது ரொம்ப ஒரு கெடைக் கிடைக்காத கேம் அப்போல்லாம் எங்க எங்கள் நான் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கிடைக்காது நம்ம தேடி போய் தான் அதெல்லாம் வாங்கணும் நாங்கள்லாம் வாங்கி அதெல்லாம் விளையாண்டு அது ஒரு நல்ல ஒரு காலம் கேம் கேம் பத்தினா அது ஒரு நல்லா இருக்கும் அது விளையாண்டு ஒரு ரெண்டு டைம் இங்கே அதை நம்ம பயன்படுத்துவோம் அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஒன்று கேம்மு இந்த ஜாய்ஸ்டிக் தான் நம்ம அத டிவியில் கனெக்ட் பண்ணி அதெலாம் நிறையா வேலைகள் இருக்குது நம்ம கூட இன்னொருத்தர் இன்னொருத்தரை சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு நமக்கும் போட்டி போட்டு விளையாண்டு இந்த கேம்லாம் நம்ம விளையாண்டுருப்போம் இந்த வீடியோ கேம் மூலமாக நம்ம வந்து அடிக்ட்ல தான் ஆகி அந்தமாதிரில்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் சும்மா ஒரு ரிலாக்ஸுக்கு விளையாடுவோம் அவ்வளோ தான் இப்போது இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அடிமைப்படுத்தி அதையே ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு விளையாண்டுருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த வீடியோ கேம்ஸ் கொடுத்து வரைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு இது பிளஸ் பாயிண்ட்டு வீடியோ கேம் பொறுத்த வரைக்கும் சில சில மணி நேரம் தான் விளையாட முடியும் அதையே பட் இந்த மொபைல் ஃபோன்லாம் வச்சு மணி கணக்கு நாள் கணக்கில் விளையாட்லாம் பட்டு அந்த காலத்திலலாம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா கேம் வீடியோ கேம் வச்சு விளையாட்றது அதெலாம் ரொம்ப ஒரு ரேர்ரான விஷயம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஜாய்ஸ்டிக்லாம் கிடைக்காது ரொம்ப தேடித் தேடி தான் வாங்கணும் அப்படி இருந்தது அந்த வீடியோ கேம் எனக்கு எங்களுக்கு வந்து அந்த வீடியோ கேம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் வந்து அதை சின்ன வயதுலேருந்து விளையாண்டுருக்குறோம் ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவ்வளோ தான் ரைட்